நான் மாநிலம் விட்டு மாநிலமே வந்து போன நாடு விட்டு நாடு போகல நானு மாநிலம் விட்டு மாநிலம் எதுக்கு போனோம் அப்படினா பெங்களூர் வழியாக மூணு கோவிலுக்கு மொரட்டாந்தி உடுப்பி மூகாம்பிகை இந்த மூணு கோவிலுக்கும் போயிருந்தோம் போகும் போது நாங்கள் வந்து சரியான முறையில ப்ளான் பண்ணாமல் சுற்றி சுற்றி போயிட்டோம் அதுவும் இல்லாமல் மேப்பு போட்டு மேப்பையே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டோம் சோ இதுக்கப்புறம் மாநிலம் விட்டு மாநிலம் போகிற மாதிரி இருந்தோம் அப்படினாக்கா சரியான முறையில ப்ளான் பண்ணி சரியான வழி தடத்தை வந்து முதலேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியே நாங்கள் வந்து பயணிக்கலாம்னு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் போன அப்போது நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியா போயிருந்தோம் சோ வந்துட்டு ஷார்ட் ரூட் அப்படினு போனப்போ போயிருந்தோம் அப்படினால் வெறும் காடா ஃபாரஸ்ட்டாக இருந்துருக்கும் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணுமணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துருக்கும்னு சொன்னாங்கள் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோ ஒரு வேலை அந்த கூகுள் மேப் பார்த்து கொஞ்சம் தூரமாக போயிருந்தோனா அது நல்லதுக்கு தான் அப்படினு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் சோ இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ப்ளான் பண்ணலாம்னு இருக்கிறோம்